மேம் எப்படி இருக்கீங்க மேம் நான் உங்கள்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்தேன்ல அந்த பொண்ணு பேசுகிறேன் ஷாலினி மேம் நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லைங்க மேம் போகறதில்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அதற்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டேன் மேம் போகறதே இல்லை ஆ வீட்டில் ஆடிகிட்டு தான் மேம் இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆடுவேன் அப்புறமாக ரெஸ்ட் எடுத்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டுருக்கேன் வீட்டில் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல மேம் நல்லா தான் மேம் ஆடிட்டுருக்கேன் இல்லை மேம் படிக்கலாம் இல்லை மேம் ஏதாவது கோர்ஸ் டான்ஸ் க்ளாஸ் வரணும் மேம் கொஞ்சம் வந்து இங்கே எங்களோட பண்டிகை வர போகுது மேம் வர ஞாயித்துக்கிழம இல்லாமல் அடுத்த ஞாயிறு வருதுங்க மேம் ம் அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து போட்டி வைக்கிறன்னு சொல்லி இருக்காங்க மேம் நீங்கள் தான் வந்து அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும் மேம் கண்டிப்பாக வந்துருங்க மேம் ஆமாம்ங்க மேம் நானும் ஆடுறேன் என் கூட வந்து இன்னும் நிறைய சக போட்டியாளர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே ஆடுறாங்க மேம் நீங்கள் வந்து வருவீங்க தானே மேம் நீங்கள் எந்த வேலையும் இல்லை தானே உங்களுக்கு வர ஞாயித்துக்கிழம வந்து இல்லாமல் அடுத்த ஞாயிறுக்கிழம மேம் உங்களுக்கு வந்து வேலை இல்லை தானே மேம் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க ம் கோவில் பண்டிகை தான் மேம் கோவில் சார்பாகவும் உங்களை வந்துவிட்டு கூப்பிடுவாங்க அப்புறம் வந்துட்டு வாங்க மேம் நீங்கள் வரது ரொம்ப சந்தோஷம் மேம் எங்களுக்கு சரிங்க மேம் நாங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம் நீங்கள் வருவீங்கன்னு நீங்கள் வந்து விசிட்டிங் கொடுத்தா வந்து ஒரு பெரிய டான்ஸ் க்ளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரோட பார்ப்பாங்க சரிங்க மேம் கண்டிப்பாக வரணும் மேம் அப்படிங்களா மேம் இந்த கோவில் பண்டிகை முடிஞ்சதும் நான் மறுபடி க்ளாஸ் வரலாம்ருக்கேன் மேம் நான் எப்போ மேம் க்ளாஸ்க்கு மறுபடி சரிங்க மேம் சரி மேம் சரிங்க மேம் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மேம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் மேம் மறுபடி சரி மேம் பாய் மேம்